இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டம் அப்படின் எடுத்துக்கிட்டோனா அங்கே வந்துவிட்டு இப்போ ஃபேமஸாக குன்றக்குடி கோயில்யிருக்கா அங்கே வந்துவிட்டு மலை இருக்கும் மலையில ஏறி அதை வந்து என்ஜாய் பண்ணுறது இப்போ அதுல வந்துவிட்டு ஸ்டெப்ஸ்லலாம் அந்து கால் தடம் வந்து பதிச்சியிருப்பாங்க அதில் வந்துவிட்டு அளவு எவ்வளோ இருக்கு எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து நடந்து போகிறது அதெல்லாம் வந்துவிட்டு நமக்கு அடையாளமாகவும் இருக்கும் அதை ஏற்கனே பதிச்சு வச்சிவிட்டாங்கள்ல அது வந்துவிட்டு அடுத்தடுத்து வர தலைமுறைகள்லான் அதை பார்த்து இது பண்ணுவாங்க அந்த சுற்று நம்ம கொடைக்கானல் கேரளா அந்த மாதிரி போகிறது கொடைக்கானல்ன்னு எடுத்துக்கிட்டோனா அங்கே வந்துவிட்டு ரோஸ்ஸு இது மாதிரி பூச்செடிகள் மரங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதில் வந்து பொழுது போக்குன்னு நம்ப பார்க்கறது அப்புறோம் பங்குனி உத்ரம் இந்த மாதிரி விசேஷத்துக்கலாம் கோயிலுக்கு போகிறது இந்த தட்ஷணாமூர்த்தி இந்த மாதிரி கோயில்லாம் கும்பிட்றது இதுலாம் வந்துவிட்டு நமக்கு பொழுது போக்காகவும் இருக்கு அடையாளமாகவும் இருக்கு அப்படின் சொல்லலாம்